ஹலோ மா அண்ணா அண்ணா மாணிக்கங்களா அண்ணே நேத்தநல்லூரில் தானே இருக்கறீங்க அண்ணன் எனக்கு அண்ணன் நான் பரத் பேசுகிறேங்க அண்ணா எனக்கு ஒரு இரண்டு வீடு இருக்குங்க ஆ ஒரு வீட்டில வந்து பெட்ரூம்மையும் எண்ட்ரன்ஸையும் மட்டும் கொஞ்சம் மாடர்னாக மாத்தனுங்க இன்னோரு வீட்டி வந்து ஃபுல்லாகவே வீடு ஃபுல்லாக வேலை செய்யனுங்க ஆ அந்த வீட்டில வந்து முழுசாக நீங்கள் மாற்றி தரணும் ஏன்னா கொஞ்சம் வீடு வந்து வேலைக்கு அது ரொம்பவும் பழசாயிட்டு வருதுங்க ஆமாம்ங்க ஆமாம்ங்க ஆ ஆமாம்ங்க அண்ணா எத்தனை ஆள் தேவைப்படுங்கண்ண சரிங்க அப்படிங்களா ஆ சரிங்க ஆ சேர் சரிங்க ம் சரிங்க அப்படிங்களா ஆ ஆ சேர் சரிங்க

சரிங்க ஆ சரிங்க ஆ சரிங்க அப்படிங்களா சேர் சரிங்க சரிங்க நம்ம வந்து நீ நீங்களே எல்லாம் பண்ணிவிடுங்க நான் அமௌண்ட் வேணா கொடுத்தர்றேங்க ஆ தொ ஒரு லட்சம் வேணும்ங்களா பழைய வீட்ட பழைய வீட்ட வந்து செங்கல்லே வச்சிரலாங்க செங்கல்லே வச்சிரலாங்க இப்போ வந்து அது ஹாலோபிளாக்கில கல் இருக்குதுங்க அந்த வீ அங்கே விரிசல் அங்கங்கே விட்டுருக்குதுங்க ஆ ஆ அதில் வந்து நீங்கள் எல்லாமே பண்ணிரலாங்க இன்னொரு வீட்டில வந்து பெட்ரூம்மையும் எண்ட்ரன்ஸையும் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஆல்டர் பண்ணி தரோனும்ங்க பெட்ரூம் ஆ ஆமாம்ங்க பெட்ரூமில் வந்து அப்படியே அட்டாச் பாத்ரூம்மோட வேணும்ங்க ஆ அது நீங்கள் நான் அது அது இப்பையே அது அப்புறம் பேசிக்கலாம்ங்க அது சம்ம இது எவ்வளோ நாளில் முடிப்பிங்க ரெண்டு வீட்டையும் சேர்த்தி முடிச்சிருவிங்களா இல்லை தனித் தனியாக முடிப்பிங்களா எது புது வீடுங்களா இல்லை ஏற்கனவே இருக்கிற ரெண்டு ரெண்டு வீட்டையுமே முடிச்சித் தந்துருவிங்களா சரிங்க ஓக் சரிங்க ஓகேங்க ஆ ஆ பண்ணிரலாங்க அதெல்லாம் பண்ணிரலாங்க நீங்கள் அப்படிங்களா சரிங்க இது ஆள் கூலி தனியாக வாங்குவிங்களா இல்லை சேர்த்தியே வாங்கிக்குவிங்களா ஒரேமுட்டாக வாங்கிக்கிறிங்களா ஆ சரிங்க சேர் ஆ சரிங்க சரி நான் அப்புறம் பேசிக்கலாம்ங்க ஆ நான் சரிங்க ஆ கூப்டுறேங்க சரி வச்சுறேங்க